செடி நடும்போது முதல்ல வந்து செம்மண்ணை போடுவோம் அடுத்தது வந்து எருவு போடுவோம் அதுக்கு மேல் மணல் போடுவோம் அதன் பிறகு தண்ணி ஊற்றி ஜா தொட்டியில் வச்சு அழகாக பண்ணுவோம் அதே மாதிரி மண்ணுலேயும் வைப்போம் இது எல்லாம் போட்டால் தான் நல்ல பூ பூக்குறதோ அல்லது காய் காய்கறதோ நல்லாருக்கும் அதே சமயத்தில் வந்து மாட்டு சாணம் ஆட்டு சாணம் கோழியெல்லாம் எங்கூரு பக்கம்லாம் வச்சுருக்குறாங்கள் நான் சொல்கிற அந்த சாணத்தலாம் எடுத்துட்டு வந்து போட்டு நாங்கள் நல்லா பராமரிப்போம் நல்லா செடிகள்லாம் நல்லா வளமாக இருக்கும் பூவும் நல்லா வளமாக இருக்கும் காய்களும் நல்லா வளமாக இருக்கும் எங்களுக்கு எதுவும் பிரச்சின இல்லை